இப்போ வந்து பொங்கல் விழா பொங்கல் விழான்னே நம்ம வந்து தமிழர்கள் வந்து எல்லாருமே கொண்டாடப்படுறோம் இந்த பொங்கல் விழா வந்து எப்படி கொண்டாடுறோமுன்னா வச்சிக்க ஃபஸ்ட் எடுத்தோடன்னே வந்து போகி போகித்திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட பழைய துணிகளை வந்து எரிக்கிறோம் அதுதான் போகித்திருநாள் இப்போ வந்து தமிழர்கள் எல்லாருமே வந்து போகித்திருநாளை வந்து பழைய துணியெல்லாம் வந்து எரிப்பாங்க அதெல்லாம் எரிச்சு நம்மளோட பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எரிப்போம் அதெல்லாம் வந்து போகித்திருநாள் அது ஏன் எரிக்கிறோம்னா வந்து நம்மளோட கஷ்டம்லாம் அதோட போயிடும் அந்த க நம்மளோட கஷ்டம்லாம் போகிறனாலதான் போகித்திருநாள் ஒரு பொங்கல் இருக்குது போகித்திருநாளை வந்து நம்ம வந்து பழைய துணி மணி இதெல்லாம் எடுத்து போய் எரிச்சம்மா எரிச்சு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா எரிச்சம்னால் வச்சிங்க நம்மளோட கஷ்டம் எல்லாம் அதிலயே சேர்ந்து போயிடும் அடுத்தது பொங்கல் விழாவிலே நாலுருக்குது பொங்கல் போகி பொங்கல் விழா வந்து பெரும்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் உழவர் திருநாள்ல வந்து நம்ம வந்து கன்னிப்பொங்கல்ன்னு சொல்லுவோம் இப்போ வந்து போகித்திருநாளைப்பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் போகித்திருநாள்னால் பொதுவாக சொல்கிறேன் போகித்திருநாள்னால் ஒன்னுமில்ல இப்போ வந்து நம்ம வந்து பழைய துணி மணிலாம் எடுத்துகிட்டு போய் எரிக்கிறதுதான் போகித்திருநாள் நம்மளோட நம்ம வந்து நம்ம கஷ்டம்லாம் வந்து அதோடய போயிடும் அடுத்தது வந்து பெரும்பொங்கல்ன்னால் வந்து எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வைப்போம் குளிச்சிட்டு புது ஆடைகள் அணிந்து கரும்பெல்லாம் நல்லா வச்சு பொங்க வைப்போம் ரெண்டு பொங்க வைப்போம் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லுவோம் அதுதான் வந்து பெரும் பொங்கல்ன்னு சொல்கிறோம் எல்லாருமே கும்பிடுவாங்க அடுத்தது வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல்ன்னா வந்து மாடெல்லாம் வந்து நல்லா குளியல் குளியலாட்டி மாட்டுக்கு நல்லா பொட்டெல்லாம் வச்சுவிட்டு கயிறெல்லாம் கட்டி கயிறெல்லாம் கட்டி அதுக்கப்பறம் மாட்டுக்கு கயிறெல்லாம் கட்டி ஒரு அவங்க மாடு கட்டுற இடத்த வந்து சுத்தம் பண்ணி மாட்டுக்கு நல்லா கோலம்லாம் போட்டு மாட்டுப்பொங்கலை வந்து கும்பிடுவோம் மாட்டுப்பொங்கல் கும்பிடுறது மாட்டெல்லாம் குளிப்பாட்டி விட்டு நல்லா கட்டிடணும் மாடு கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கட்டிடணும் நம்ம வந்து புது ட் நம்ம குளிச்சிட்டு குளியலாடிட்டு புது ட்ரெஸ்லாம் அணிஞ்சிகிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுணும் மாட்டுக்கிட்ட வச்சுதான் சாமி கும்பிடுணும் கதிரவன் சூரியன் இருக்கும்ல சூரியனை பார்த்துதான் சாமி கும்பிடுவோம் படைப்போம் மாட்டுக்கு சாமி கும்பிடுட்டு மாட்டை சாமி கும்பிட்டுருவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்னு மஞ்சள் தண்ணி தெளிச்சு வரும் மாட்டு மேலேயெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க அப்போதான் மாட்டோட கஷ்டம்லாம் போயிடும் மாட்டை வந்து மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு மாட்டுப்பொங்கல் நைட் வந்து மாடை வந்து மாட்டு கட்டுத்தரையிலிருந்து அவித்துக்கிட்டு போய் மாடை எங்கள் கட்டுவோமோ அந்த இடத்துக்கிட்ட போய் மாட்டை வந்து கட்டுவாங்க மாட்டை போய்ட்டு கட்டுவாங்க நைட் வந்து மாடை பார்க்குறதுக்கு வந்து சாமி வருவாங்க வந்து கேட்பாங்க இதை மாதிரி நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அடிச்சாங்களா ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்கலான்னு கேட்பாங்க அதுதான் மாட்டுப்பொங்கல்னுங்குறது மாடு வந்து கஷ்ட்டப்பட்டாங்க அது இல்லைன்னு அந்த சாமி கிட்ட சொல்லும் அவங்க வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்திருந்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து நமக்குதான் எதாச்சும் தண்டனை கொடுப்பாங்க அதுதான் மாட்டுப்பொங்கல் மாடை வந்து நம்ம இனிமேல் அடிக்க கூடாது மாட்டுப்பொங்கல் அடுத்தது உழவர் திருநாள்ன்னால் வந்து உழவர்களுக்கான ஒரு திருநாள் கன்னி உழவர் திருநாளை வந்து கன்னிப்பொங்கல்ன்னு சொல்லுவாங்க கன்னிப்பொங்கல்ன்னால் வந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து மஞ்சத்தண்ணி ஊற்றி எல்லாரும் ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க அப்போ வந்து போட்டி இதெல்லாம் நடக்கும் அன்னைக்கு வந்து போட்டி எல்லாம் நடக்கும் நிறைய வகையான போட்டி நடக்கும் அப்புறம் வந்து உரி பானை உடைத்தல் இதெல்லாம் வந்து நடக்கும் இசை நாற்காலி இதெல்லாம் நடக்கும் இதை தான் வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம் உழவர் திருநாளை வந்து நம்ம வந்து வயல்லருக்குற கதிரை அறுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு அதெல்லாம் சாமி கும்பிடுவாங்க அப்புறம் வந்து உழவர் திருநாள் அன்னைக்கு கன்னிப்பொங்கல் உழவர் திருநாளைதான் கன்னிப்பொங்கல் கன்னிப்பொங்கல் அன்னைக்கு வந்து மாட்டை வீட்டை சுற்றி மஞ்சள் தண்ணி தெளிச்சிடுவாங்க இப்போ வந்து முறப்பையன் மேலே வந்து மஞ்சத்தண்ணி ஊற்றுவாங்க முற பையன் மேல வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அதுதான் வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் இந்த பொங்கலை தான் தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக கொண்டாடிகிட்டு வராங்க இது வந்து ரொம்ப சொந்தமாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேம்லியோட எல்லாம் கொண்டாடும்போது ரொம்ப ஹாப்பியாயிருக்கும் நம்ப தனிமையாக இருந்து கொண்டாடுனோம்ன்னால் அதில் ஒன்றுமே இருக்காது நல்லா ஃபேம்லியோட நல்லா சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுதான் பொங்கல் திருநாள் நல்லா என்ஜாய் பண்ணணும் நம்ம கலாச்சாரத்தில் வந்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பண்டிகை இந்த பண்டிகை வந்து தமிழர்கள் ரொம்ப விரும்பி நல்லா ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க கொண்டாடும்போது அவங்களுக்கே தெரியும் ஆஹா கொண்டாடி முடிச்சிட்டு இது போய்டுச்சுன்னா எப்படா வரும் பொங்கல் அப்படின்னு நினப்பாங்க